ஹலோ சார் நீங்கள் வெட்னரி டாக்ட்ரா ஆ சார் நாங்கள் வந்து டாக் வளர்க்கறோம் சார் ஏன்கிட்ட வந்து இம்போர்ட்டட் பீடும் இருக்குது ஸ்ட்ரீட் டாக்கும் எடுத்து வளர்க்குறேன் சார் ஆ இம்போர்ட்டட் பீடு வந்து இது வந்து ரொம்ப வெயில் சீசனாக இருக்கிறதுனால அது வந்து எங்களால் பராமரிக்க முடியல அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் எப்படி எப்படி பார்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் டெய்லி ஒன்ஸா சார் டூ டேஸ் ஒன்ஸா சார் ஒன் வீக்குக்கு டூ டைம் ஓகே சார் ஆ ஓகே சார் இது ஏசி ஏசி ஏதாவது போட்டு அதில் டாக்கு இம் இம்போர்ட்டட் டாக்குனால் ஏசி ஏதாவது போட்டு டாக்கை அதில் பராமரிக்கணுமா ஆனால் ஸ்ட்ரீட் டாக்குக்கு இது மாதிரி பிரச்சினையே வரமாட்டிங்குது சார் அது பேசாட்டி இருக்குது ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி சார் கொடுக்கணும் ஓகே சார் பர்ட்டிக்குலராக இந்த சீசனுக்கு என்ன சார் கொடுக்கணும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற ஃபுட்டுக்கெல்லாம் காமனாக ஒன் மந்த்துக்கு மெயின்டனன்ஸ் எவ்வளோ சார் ஆகும் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்